இந்தியா என்றது ஒரு பெரிய நாடு அந்த நா இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பாரம்பரியம் இருக்குது கலாச்சாரங்கள் இருக்குது க பழக்கவலக்கங்கள்லாம் இருக்குது இப்போ ஒரு பாரம்பரியம்னால் ஒவ்வொரு வகையில் வந்து ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கும் அந்த பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா அந்த மண் இடம் சார்ந்த பொருட்களோ இதைவச்சி தான் அந்த பாரம்பரிய நாடக கலைஞர்கள் அதை வந்து ந அந்த பாரம்பரிய நடனத்தை ஆடுவாங்கள் இப்போ தமிழ்நாடுனு எடுத்துக்கிட்டிங்கனால் பரதநாட்டியம் இருக்குது அதுபோக சில கிராமிய கலைஞர்கள் பண்ணுற கிராமிய இதெல்லாம் இருக்குது இப்போ அந்த நடனக் கலைஞர்கள் அவங்களோட உடைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பரதக்கலைஞர்கள் ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலாகா ஒரு பாரம்பரியமாக அவங்களுக்குண்டான ஒரு ப ஒரு பட்டு சேலை அணிந்து காலில் சலங்கை கட்டி கண்ல மை தீட்டி நல்லா ஒப்பனையாக வச்சு பு பரதநாட்டியம் ஆடுவாங்கள் இதுவே கிராமிய கலைகள்ல பாரத்தின்னா அந்த மண் சார்ந்த பொருள்கள்ல செஞ்சிற சில சில குச்சிகள் அப்புறம் அது மணிகள் அதுக்கப்புறம் பார்த்தின்னா காலணிகள் அதுக்கப்புறம் புடவை இதெல்லாம் கட்டி ஆடுவாங்கள் ஒவ்வொரு பாரம்பரியமும் ஒவ்வொரு கலாச்சாரமும் அந்த அந்த இடம் சூழ்நிலை வாழ்வியல் இதெல்லாம் பொறுத்து தான் அமையும் இதை வச்சுதான் அவங்க பண்ண பா பாரம்பரிய உடைகள்ல அணியுவாங்க அது பண்ணும்போது மிக சிறப்பாக இருக்கும்